எங்கள் மாநிலத்தில் வந்து இப்போ நிறையா பேர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்கே தங்கிதான் இருக்காங்க அவங்க எல்லாேருக்குமே வந்து இப்போ நம்ம பேசுகிற தமிழ்மொழி புரியுது அதாவது நம்ம என்ன மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க இங்கே திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க இங்கே கடலூர் சைடு ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ எல்லா இடத்தில் இருக்கிறவங்களும் எல்லார் பேசுவதும் புரியுது ஒரு சில வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியாது மொண்டு அப்படின்றதுக்கு மோந்து அப்படின்னு சொல்வாங்க எட்ட வா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒத்து அந்த மாதிரி சொல்வாங்க ஆனால் எல்லாேருக்குமே வந்து இப்போது ஒரு பழைய காலத்தில் ரொம்ப தூய தமிழில் இருக்கிற படம் படம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் படம் வந்து ரொம்ப தூய தமிழில் இருக்கும் ஸோ இப்போது உட்காந்து நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது அப்புறம் வந்து தமிழ்மொழி வந்து நாளைடைவில வந்து வார்த்தை வேணால் ஒரு ஒரு வார்த்தையோட உச்சரிப்பு மாறுமே தவிர அர்த்தமோ என்னடா அது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமான மொழி கிடையாது தமிழ்மொழி வந்து அந்த காலத்திலிருந்து இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் எல்லாேருமே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டேன்ட் பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி ஈஸியாக பேசவும் கற்றுக்குறாங்க இப்போ நம்மளால ஒரு லேங்குவேஜை போய் கற்றுக்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்து இதுக்கு என்ன அர்த்தம் இது என்ன வார்த்தை இந்த மாதிரி சொல்லி ரொம்ப கஷ்டம் ஆனால் இதுவே தமிழை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டூ த்ரீ டேஸில் ஈஸியாக கற்றுக்குறாங்க மீனிங் ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த வார் இந்த இடத்துல நம்ம இந்த வோர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதர் லேங்குவேஜ் பீப்புல்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்மொழி வந்து எப்போதுமே ரொம்ப தூய தமிழில் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ வந்து இப்போ அப்படி இருந்ததால்தான் இப்போ பொன்னியின் செல்வன் படமெலாம் எல்லாேருமே கூட்டம் கூட்டமாக சின்ன பசங்கள் மொதல் கொண்டு அவங்க பார்க்குறாங்க ஏன்னால் அவங்களுக்கு அது புரியுது அவங்க பொன்னியின் செல்வனில் தூய தமிழில்தான் பேசியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அந்த பசங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ தமிழ்மொழி வந்து எப்போதுமே அழியாது எல்லா லேங்குவேஜ் எல்லா வட்டாரம் வட்டாரத்தில் என்னென்ன அவங்க சொற்கள் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாேருக்குமே வந்து இப்போ தூய தமிழில் பேசினா ரொம்ப நல்லாவே புரியுது